சிலம்பம் வந்து சர்வதேச அளவில் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா பாதி இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குது இன்னும் சில இடத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்குது சிலம்பம் களரி இது எல்லாம் தமிழர்களோட பாரம்பரியமான விளையாட்டு தான் இப்போ சங்க காலத்தில் அவங்கள்லாம் போர் செய்கிறதுக்கு களரி அந்தமாதிரி விளையாட்டு மூலிமாவும் போர் திறமைகளை வந்து கற்று வச்சுருக்காங்க இப்போ அதை ஸ்கூல் லெவல்லேயே எல்லோரோட எல்லா ஸ்கூல்லேயும் விமன்ஸுக்கு வந்து அது கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருங்காலத்தில் ஒன்றை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் எல்லோருமே அந்த விளையாட்டில் ஈடுபாடு இருக்கிற மாதிரியும் இருக்கும் அவங்க சேஃப்ட்டிக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் சிலம்பம் களரி அந்தமாதிரி இருக்கிற விளையாட்டுகளில் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணும்